ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க சொல்லுங்கள் நீங்கள்

ஓகேங்க எத்தனாது படிக்கிறாங்க லெவன்த்துக்குங்களா ஓகேங்க டென்த்து எவ்வளோ மார்க்கு ஓகேங்க என்ன க்ரூப் எடுக்கிறாங்கன்றீங்க பயாலஜிங்களா பயோமேக்ஸுங்களா இல்லாட்டி பயாலஜிங்களா ஓகேங்க மார்க் வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டினிங்களா ஓகேங்க இல்லைங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை தம்பிக்கு நல்ல மார்க்கு தான் அட்மிஷன் போட்டுக்கலாம்ங்க ப்ராப்ளம்லாம் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் தேவைப்படாது ஓகேங்க அட்மிஷன் ஓகேங்க ஆ நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு வாங்க ஸ்கூலுக்கு வாங்க வாங்க தம்பியை கூட்டிட்டு வாங்க அந்த பழைய ஸ்கூலில் அந்த டிசியெல்லாம் கொடுத்துருப்பாங்க டிசி மார்க்ஷீட்டெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு கொண்டு வாங்க தம்பியோட ஒரிஜினல் ப்ரூஃப்பு அப்புறம் பேரண்ட்ஸ் கூட வாங்க ம் ஃபீஸ் வந்து பார்த்தோங்கன்னா இயருக்கு வந்து ஃபிஃப்டி ஆகும்ங்க

எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து கரிக்குலம்ஸில் வந்து இருக்கும்ங்க ஆ ஸ்போர்ட்ஸ் அந்தமாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து வேறு ஸ்விம்மிங் இருக்குது அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குதுங்க ஆ ஸ்பெஷல் க்ளாஸ் வந்து இப்போது லெவன்த்து எண்டில் தான் வரும்ங்க இப்போது டிசம்பருக்கு மேலேன்னா அடுத்த மாசத்தில் வந்து எக்ஸாம் இருக்கும் இல்லையா ஸோ டிசம்பருக்கு மேலே ஸ்பெஷல் க்ளாஸ் வைப்பாங்க அது வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எதுவும் இருக்காதுங்க இப்போது இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணால் நைன் டு ஃபைவ் வரைக்கும் இருக்கும்ங்க ஸ்பெஷல் கிளாஸ்ங்கும்போது செவன் வரைக்கும் வைச்சிருப்பாங்க வெனஸ்டே வந்துடுங்க ஃபீஸ் வந்து இயர் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி வரும்ங்க எல்லா கரிகுலமும் சேர்ந்து ஃபிஃப்டிக்கு மேலே நாங்கள் வாங்க மாட்டோம்

நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க ஐ மீன் வேன் ஃபீஸுனா எங்கேருந்து வர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்க வேன் தனியாக இருக்குது உங்களுக்கு வேன் தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் வரலாம் இல்லாட்டி லெவன்த் படிக்கிறாங்கள்ல ஸோ சைக்கிளில் வர்றதுனாலும் ப்ராப்ளம் இல்லை வேன் வந்து ஃபீஸ் பார்த்தோன்னா இயர்லி வந்து டென் வரும்ங்க ஆ ஓகேங்க ஆ வரும்போது ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு வருவாங்க ஐ மீன் அட்மிஷன் போட்றதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு கேட்டு பார்த்துட்டு வாங்க ஆ ஆ ஓகேங்க தேங்க்ஸ்